ஹலோ இது அம்மன் ஹோட்டலுங்களா நாங்கள் வந்து இந்த மாண்டல்லேந்து நந்தினி பேசுகிறேன் நான் வந்து முன்னே பத்தாந்தேதி வந்து நான் வந்து ஆர்ட்ரு கொடுத்துட்டு வந்தேன் சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்காக சாப்பாடு வந்து ஆர்ட்ரு கொடுக்க வந்துருந்தோம் அதில் வந்து ரைஸ்ஸு சாம்பார் சாதம் அப்புறம் ஸ்வீட்ஸ் வகைங்கள் அப்புறோம் ஐஸ் கிரீம்ஸ்ஸு பசங்களுக்காக எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் முப்பது பேருக்கு வந்து சாப்பாடு நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதில் வந்து காளான் பிரியாணியும் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோருக்கும் இன்வைட் பண்ணிகிட்டோம் பட் அதில் வந்து ஒரு பத்துப் பேர் வந்து வரது இல்லைனு சொல்லிவிட்டாங்க அதனால வந்து நாங்கள் ஆர்ட்ரு பண்ண சாப்பாட்டுலேந்து ஒரு வந்து பத்து சாப்பாடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிக் கொடுங்க எது எது அப்படின்னா வந்து சாம் சா சாதம் ரைஸ்ஸு சாதம் அப்படிங்கறதுல ஒரு ஒரு அஞ்சு சாப்பாடு வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டு அப்புறம் காளான் பிரியாணயில் வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு சாப்பாடு வந்து ரெட்யூஸ் பண்ணி கொடுங்க இந்த இது அதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் செஞ்சிக் கொடுங்க அண்ட் தேங்க் யூ